ஹலோ சார் வணக்கம் சார் நான் சின்னக்கரையில் இருந்து பேசுகிறேன் சார் நான் வந்து மா மாதம் மாதம் எப்போவுமே ஆன்லைனில் தான் சார் பில் பே பண்ணிக்கிட்டிருக்கேன் இந்த வட்டம் வந்து எப்படின்னா பில் பே பண்ணிட்டேன் நான் ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் தான் ஆன்லைனில் தான் பில் பே பண்ணேன் பே பண்ணதுக்கு நான் இதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போனது எல்லாமே வந்துடுச்சு சார் பட் எனக்கு வந்து நீங்கள் பில் கட்டலன்னு எனக்கு மெசேஜ் வருது சார் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னால் நான் வருஷக்கணக்காக நான் ஆன்லைனில் தான் பே பண்ணிட்டிருக்கேன் இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி வந்துருக்குது சார் அதுக்கு என்னவாச்சும் காரணம் இருக்குமா சார் இல்லாட்டி நான் ஆன்லைனில் கட்டினத வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் கட்டிட்டேனா அது கொஞ்சம் எனக்கு கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி வந்து மூணுவாட்டி கட்டியிருக்கேன் சார் மூணுவாட்டி கட்டினப்பையும் இந்த இஷ்யூலாம் எனக்கு வந்ததில்லை நான் இந்த இஷ்யூலாம் வரா இப்போ தான் சார் கொஞ்சம் ரீசண்ட்டாக வந்துக்கிட்டிருக்கு போனவாட்டி நான் பில் பே பண்ணப் போது எனக்கு அப்படி தான் வந்துச்சு ஆனால் நான் அது வந்து அவங்க எதுவுமே இது சொல்லலை அவங்க உடனே க்ளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் இப்போ வந்து மறுபடியும் கட்டும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சார் வருது அதுமட்டும் கொஞ்சம் என்னன்ட்டு க்ளியராக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் சார் நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் பில் நான் வந்து ப்ரௌசிங் சென்டரில் தான் கட்டிக்கிட்டிருக்கேன் நான் என்னோடய அக்கௌண்ட்டை வச்சு தான் அதனால் ஏதாச்சும் எதுனாச்சும் ஃப்ராப்ளம் இருக்குமா சார் அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்க முடியுமா நெக்ஸ்ட் வந்து என்னன்னால் சார் நம்ம வந்து கூகுள் பே சில நேரத்தில் கட்டுவேன் சார் அதில் கட்டும் போது கரெக்டாக வந்துடுதுங்க மறுபடியும் நம்ம போய்விட்டு ப்ரௌசிங் சென்டர்லேயே இந்த மாதிரி கட்டும் போது கொஞ்சம் தவறுபடி ஆகுது அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார் அடுத்து நான் ஜி கூகுள் பேயில் வந்து கட்டும் போது போன தடவை கட்டினப்ப கரெக்டாக வந்துச்சு சார் அது நான் போ போன தடவை உங்கள் இதுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் எடுத்துட்டு வந்து உங்கள் அலுவலகத்தில் காண்மிச்சேன் சார் அவங்களும் ஏற்றுக்கிட்டு எதுவும் சொல்லாமல் அந்த பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நானும் போ போன முந்தின தடவை அது போன தடவைக்கு முந்தின தடவை வந்து நான் வந்து நேரில் வந்து கட்டியிருந்தேன் சார் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார்